நான் செடி வளக்கிறதுல பூ பற்றி முன்னாடியே சொன்னேன் பழங்கள் அப்டின்னு பாத்தோனா நம்ம இந்த எங்கள் ஏரியா சைடுலாம் பாத்தோனா மாங்காய் மரம் தான் நிறையா இருக்கும் மாங்காய் அதுதான் நிறையா இருக்கும் மாம்பழங்கள் சீசனுக்குதான் வரும் ஆனால் இங்கே ரெண்டு போகமும் விளையுனு சொல்வாங்க கார சம்பா அப்படின்ற மாதிரி விளையும் அது மாம்பழங்கள வந்து நாங்கள் இப்போ எங்கள் பசங்கள் அப்படி சேர்ந்து போகிறப்ப அதை மாங்காய் அடித்து சாப்பிட்றது அதனால் இந்த சைடில் பார்த்திங்கனா நிறைய மாமரங்கள் தான் இருக்கும் எங்கள் சைடில் மாமரங்கள் நான் விரும்பி சாப்பிட்ற பழம் பார்த்திங்கனா கல்லாமணி ஒட்டுன்னு சொல்வாங்க அந்த சைடில் மாம்பழத்துலே அது இல்லாமல் வேறு பழங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பாத்தோம்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற பழங்க பார்த்திங்கனா மாதுளம்பழம் சாப்பிடுவோம் ஆரஞ்ச் இதெல்லாம் சாப்பிடுவோம் பட் மாதுளம்பழம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ரொம்ப சாப்பிடுறது மாதுளம்பழம் இந்த பூக்கள் பார்த்திங்கனா ரோஸு பூக்கள் அழகானது எல்லாத்துக்கும் ரோஸ் தான் பிடிக்கும் ரோஸு நான் சொன்ன மாதிரி செடியில் வீட்டுக்கு வெளியில் வெச்சு வைக்கிறது அந்த எல்லோவ் கலர் பூ அது ரொம்ப பிடிக்கும் காய்கறினா எல்லா காய்கறி கொடுத்தாலும் எந்த காய்கறி கொடுத்தாலும் வச்சு அதை வளக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஏன்னா இன்னைக்கு காய்கறிகள் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பயன்பாடாக இருக்குது நிறையா பேர் நான்வெஜ்ஜெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வெஜ்ஜுக்கு வந்துட்டாங்க அதனால் காய்கறி வளக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்குது என்ன ஒரு பெரிய தோட்டத்தில் விட்டு வளர்த்தோம்னா கத்திரிக்காய் வெண்டைக்கா கொத்தவரங்கா இதெல்லாம் நான் வளர்க்க ஆசைப்பட்றேன் ரொம்ப பிடிச்சது அதெல்லாம் பாவக்காய் புடலங்கா முக்கியமாக இந்த கொத்தவரங்கா கொத்தவரங்கா வந்து அது நிறைய நார்சத்து உள்ளது அதனால் நம்ம எல்லா காய்கறியும் பிடிக்கும் பட் இதில் வளக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து வெண்டைக்கா அப்பறம் அழகா பார்த்திங்கனா வெண்டைக்கா இப்போ பூ பூத்து அழகா வெண்டை காய்க்கும் அதை அப்போ செடிலேயே பிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இதெல்லாம் எல்லாத்துக்கும் உரியது தான் இப்போ யாராக இருந்தாலும் வீட்டில் செடி வச்சுருக்கோம்னா வெண்டைக்கா செடி வச்சுருக்கோம் டக்குன்னு அதுலேயே கிள்ளி அதுலேயே ஒடைச்சி தின்னுட்டு அப்புறம் பழங்கள பாத்தோம்னா தக்காளிப்பழம் தக்காளிப்பழம் வச்சு ஓடுது மற்ற இந்த சைடில் வர்றது பழம் பார்த்தோம் பழங்கள்னா இது தான் இது மாம்பழம் சொன்னேன் அப்புறம் சப்போட்டா செடி வரும் சப்போட்டா செடி ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் இதில் இந்த சைடில் அதனால் இதை ரொம்ப விரும்புறது வெளியில் வாங்கி சாப்பிட்றது விரும்பி சாப்பிட்றதெல்லாம் சொன்னேன் நான் காய்கறிகள் வெண்டைக்கா கொத்தவரங்கா இது மாதிரி தான்